ஆ நாங்கள் கள்ளிப்பட்டிலேருந்து காரத்திகா பேசுறேங்க ஏங்க நாங்கள் மிக்ஸி எடுக்கலாம்ட்டு இருக்கறேங்க என்னென்ன மாடல் இருக்குதுங்க ஓகேங்க ஆ ஆமாம்ங்க எங்களுக்கு ஜூஸரோட வேணுங்க

ஓகேங்க

ஓகேங்க ஓகேங்க ரேட்டுங்க ஓகே ஓகேங்க கலர் நிறையா இருக்குங்களா ஓகே ஓகேங்க நாங்கள் அப்டி தான் சொன்னாங்க நல்லாருக்குன்னு சொல்லிருந்தாங்க அதுனால தான் கால் பண்ணேங்க நம்பர் வாங்கி நாங்கள் அவங்களுக்கு கால் பண்ணிவிட்டு வரணுங்களா இல்லை நாங்கள் வந்து பார்த்துட்டு எடுத்துக்கலாங்களா ஓகேங்க

ஓகேங்க ஓகேங்க மேடம் தேங்க் யூங்க மேடம் நாங்கள் வந்து பார்த்துக்குறோங்க ஓகேங்க மேடம் தேங்க் யூ மிஸ்